ஹலோ ஹலோ கம்ப்யூட்டரு இது ரிப்பேர் பண்ணுறவுருங்களா இது ஒரு கம்பியூட்டரு வாங்கிட்டு வந்தாங்க பையன் அது வந்து கொஞ்சம் ரிப்பேராயிருக்கு ரெடி பண்ணி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பையன் போயிருக்கான் அது அது என்னன்னு தெரியல சாமி வந்து உங்கள் உங்கக்கிட்ட கொடுத்தாதான தெரியும் அதனால் ஆ ஓப்பன் ஆகலயே ஆ ஓப்பன் ஆகல அதனால தான் என்னென்னு தெரியலம்மா கொடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அதான் லைட்டே ஏரியிலயே ஆ எதுவுமே ஏரியல ஆமாங்க திடீர்ன்னு ஆன் பண்ணிணாலும் ஆன் ஆக மாட்டேங்கிது அந்த லைட்டும் எரிய மாட்டேங்கிது அது தான் என்னென்னு தெரியல சரிம்மா கொடுத்து பாரும்மா கம்பியூட்டர் சென்டரில் ரெடி பண்றவங்கக்கிட்ட அப்படின்னாங்க நீங்கள் பார்க்குறீங்களா ஆ சரிங்க நாலாயர்ரூபா செலவாகுங்களா ஆ ஆ ஆ ரொம்ப செலவாகுங்களா பார்த்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி எவ்வளோ நாளில் தருவிங்க சரிங்க

அப்படியா ஆ சரிங்க ஆ அப்படிங்களா சரி சரி அப்படின்னா ஒர்ஜினலே வாங்கி போட்டுக்குலாம்ப்பா ஒர்ஜினலே வாங்கி போட்டுக்கலாம் ஆமாங்க ஆ ஆ ஆ அப்படிங்களா ஆ அதுதான் நீங்கள் வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு ஒர்ஜினலே போட்டு பண்ணிக்கொடுத்துருங்க சரிங்களா ஓகேங்களா ஆ கொண்டு வந்து தரேங்க ஆ சரிப்பா ஆ சரிப்பா கொண்டு வந்து தரேங்க ஆ